நாங்கள் குடும்பமாக நடந்து போயிட்டு இருந்தோம் ரொம்ப தூரம் போயிகிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு போகிறக்காக போயிகிட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு எங்கள் அக்காவை பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு பார்க்க முடியாது ஃபோனில் வேணால் பேசிக்குவோம் ரொம்ப பாசமாக இருப்போம் ஆனால் திடீர்னு பார்க்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோசமாக இருந்துச்சு என் அக்காவும் நானும் ரொம்ப பிரிஞ்சு இருந்துருக்கோம் ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு பிடித்ததெல்லாம் எங்கள் அக்கா செஞ்சுத் தருவாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே மலைகோயிலுக்கு போயிகிட்டுருந்தோம் மலை கோயிலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஆசை ஆனால் எங்கள்கிட்ட செ எங்கிட்ட செல் இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னால் பிள்ளைங்ககிட்ட தான் கேட்கணும் அவங்ககிட்ட கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்ததும் இல்லை போஸ்ட் பண்ணிணதும் இல்லை